ஆ சொல்லுங்கள் ஆமாங்க ஆ உங்களுக்கு என்ன வேணும் ம் ம் ஆ கிடைக்கும் காட்டன் துணிகளெல்லாம் நிறைய இருக்குது குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய இருக்குது ஃப்ராக்கு ஸேரி பசங்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ எல்லோருக்கும் இருக்குது பெரியவர்களுக்கும் இருக்குது உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம் எல்லாமே நாங்கள் தச்சு கொடுக்குறோம் எல்லாமே தைக்கிறோம் ஆ தரோம் நீங்கள் வாங்க ட்ரெஸ்ஸு நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்றும் பா பார்க்க வேண்டியதில்லை தரமெலாம் சூப்பராக இருக்கும் தரத்தை பற்றி நீங்கள் வேணாம் விலையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பாருங்க பிடிச்சு இருந்தால் வாங்கின்னு போங்க சரிதானுங்களா ஆ ஆ வாங்க

நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க ட்ர ஆ வாங்க ஆ வாங்க வாங்க

ம் தேங்க்யூங்க